எனக்கு சர்க்கரை அளவு உடலில் சற்று அதிகரித்து இருந்ததால் இயற்கை மருத்துவரினுடைய ஆலோசனைகளை பெற்று அவரது வழிகாட்டுதலின்படி யோகா பயிற்சியை பெற்றேன் அவர் சொல்லிக்கொடுத்தபடி தினந்தோறும் காலையில் யோகாவை நான் செய்தேன் சரியாக இரண்டு மாதங்களில் எனக்கு சர்க்கரையின் அளவு குறைந்து காணப்பட்டது அப்பொழுது தான் நான் புரிந்துக்கொண்டேன் யோகாவின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை நாம் பெற முடியும் என்பதனை அனுபவ ரீதியாக நான் உணர்ந்தேன் இந்த யோகா கலையை பற்றி என்னுடைய அனுபவத்தை மற்றவர்களிடத்திலும் எடுத்து நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அனைவரும் யோகா செய்ய வேண்டுமென்று வற்புறுத்தி வருகின்றேன் அறிவுறுத்தி வருகின்றேன்